எங்கள் ஊரில் பெரியவங்களெலாம் பயிர்களை எப்படி பாதுகாத்துட்டு வராங்க அப்படின் கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக தான் பார்த்துகிட்டு வருவாங்க ஏன்னால் அவங்க நிறையா வேண்டுதல் வச்சுருப்பாங்க இது நல்லபடியாக வரணும் அப்படிங்குற ஆசை இருக்கும் அதனால் ரொம்ப பார்த்து பார்த்து தான் கவனிச்சுட்டு வருவாங்க வெயில் காலத்தில் வாடிப்போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிறைய பூச்சி வட்டை பிடிச்சி அதுவும் நாசமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் நம்ம பெரியவங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின் கேட்டிங்கன்னால் முதல்ல மருந்தடிப்பாங்க மருந்து சுற்றிலும் எல்லாத்துக்கும் அடித்து முடித்ததுக்கப்புறம் உரம் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க முதல்ல உரம் போட்டுவிட்டு மறுபடியும் அடுத்த தடவையும் உரந்தான் போடுவாங்க ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு கலந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக கவனிச்சுகிட்டு வருவாங்க இந்த உரம் போடுறதுனால தான் அந்த பயிர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்குறது நமக்கும் தெரியும் இந்த மாதிரி மருந்தடிச்சு உரம் போடுறத வச்சு தான் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துகிட்டு நாங்கள் வந்துகிட்ருக்கோம்